ஒவ்வொரு நிகழ்வுகளும் நமக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சந்தோஷத்த கொடுத்தாலும் அல்லது அந்த முடிவுகளை பார்த்தால் நமக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப இதுவாக தாங்க இருக்கும் அது செய்ய செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு ரொம்ப இதாக தாங்க இருக்கும் ஆனால் நமக்கு ஏற்ற முகவரியை நம்ம தேடிக்கிறோம் ஆனால் தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் நமக்கு எல்லாமே தெரியுங்க அது ஒவ்வொரு விஷயமும் நமக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒன்னு தான் அதாவது இன்னொருத்தன் இருக்காங்க அவன் பேரு வந்து ரிதனுங்க அவன் பண்ணுறது ஒவ்வொன்னும் தாங்க முடியலங்க அவன் பேச ஆரம்பிச்சானா அவன் எப்போ வாய மூடுவான்னு தாங்க இருக்கும் ஒவ்வொரு மற்ற தொல்லைகளை மீறி நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு செயல்களையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப இதாக தான் இருக்கும் அதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இதாது தாங்க இருக்கும் நிகழ்வுகள் பெரிய பெரிய மனித மனிதர்களை பகுதி உள்ள எங் மக்கள் எப்படி தான் யா அங்கு செல்கிறாங்க செல்கிறாங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப விஷயம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளால முடிஞ்ச எல்லாத்தையும் நம்ம செயல்படுத்திக்கிட்டு தாங்க இருக்கிறோம் கார்திகைனு ஒருத்தன் இருக்காங்க அவன் அப்படியே வாழைப்பழமாட்டும் பேசுவாங்க அவன்